தோட்டக்கலைன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள காய்கறிகள் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது நிறைய செடிகளெலாம் போடுவேன் இந்த கத்திரி வெண்டை கொத்தவரை இது மாதிரி அவரை இது மாதிரி நிறைய காய்கறியெலாம் போட்டிருக்கேன் நான் அதனால வந்து எனக்கு தோட்டக்கலையில் ஓரளவுக்கு ஆர்வம் உண்டு அதே மாதிரி வந்து விவசாயத்திலும் ஓரளவுக்கு எனக்கு ஆர்வம் உண்டு கொஞ்சம் நிலம் கூட வெச்சுருக்கேன் நான் ஆனால் வேலை வேலைக்கு வேலைக்கெல்லாம் போகும்போது வயல் வேலை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு இந்த மம்புட்டியால் பிடிச்சி வெட்டுறது போவது நல்லது கெட்டது செய்வது தண்ணி பாய்ச்சிறது அண்டை போடுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் வயலில் வந்து இந்த உளுந்து கிழுந்து பயிர்களெலாம் போட்டமுன்னால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வரப்புகளில் வந்து வரப்பு உளுந்து போடுவோம் நாங்கள் நிறையா அது மாதிரி இப்பவும் போட்டிருக்கேன் ஆனால் அந்த வரப்பு உளுந்து போட்டால் நல்லா காய்க்கும் இதெல்லாம் இந்த துவரச்செடி மொச்சைச்செடி இந்த மாதிரி நிறைய செடிக்களெலாம் நிறையா போடுவோம் காய்கறிகள்னால் அந்த காய்கறியும் போடுவோம் சமயத்தில் வ வரப்புகளில் வந்து இந்த கத்திரி வெண்டை கொத்தவரை அந்த மாதிரி செடியெலாம் நிறையா போடுவேன் நான் அதில் காய்கறியெலாம் இப்போ பறிப்போம் நிறையா மக்கள் ஊர் மக்களெலாம் பறிச்சுட்டு போகவும் நான் போய் பறிச்சுட்டு வரதில்லை அதில் அது பறிச்சுட்டு போய் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெலாம் காய்கறியெலாம் போட்டமுன்னால் ரொம்ப சேஃப்ட்டியாக வெச்சுக்குவேன் கொள்ளையெல்லாம் தண்ணிகளெலாம் பாய்ச்சிறதுக்கு எல்லாம் ஒரு குழியெலாம் வெட்டி அதிலுள்ள தண்ணியெலாம் இறச்சிவிட்டு தண்ணி பாய்ச்சுவேன் நிறையா அந்த மாதிரி இருக்கும்போது இது செடிகளெலாம் பூச்செடிகளெலாம் நிறையா இந்த மல்லிகைச்செடி கனகாம்பரம் இந்த மாதிரி செடிகளெலாம் நிறைய போடுவேன் கொள்ளையில் பிள்ளைங்களுக்கு பூ உபயோகப்படுமில அதுக்காவே வெளியில் போய் காய்கறியெல்லாம் வாங்கமாட்டோம் கடைகளெலாம் வீட்டிலே போட்டு நாங்கள் வீட்டில் உள்ளதை யூஸ் பண்ணிக்குவோம் அன்னன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் காய்கறியெலாம் யூஸ் பண்ணிக்குவோம் நான் இங்கே வந்து குடிவந்ததுனால் தான் நான் இங்கே ஒன்றும் செய்யமுடியலை கடையில் போய் வாங்கி கொண்டாந்து ஈ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் தான் வந்து காய்கறி வந்து நான் காய்கறினால் எனக்கு ரொம்ப தோட்டம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்வமாக நான் இறங்கி செய்வேன் சாப்பிட கூட மாட்டேன் அந்தளவுக்கான ஒரு தீவிரமாக இறங்கி காய்கறியில் காய்கறி தோட்டத்தில் வந்து வெட்டுறது கொத்துவது இது பண்ணுறது களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் நிறைய செய்வேன் அது மாதிரி வயல் வேலையும் நல்லா ஆர்வமாக நம்ம இது இறங்கி நான் செய்வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதல்லாம்